இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் சேல் மார்க்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் இல்லை காய்கறிக்கு பழம் இந்த மாதிரி இந்த மாதிரி மார்க்கெட் மட்டும்தான் இங்கே ஹோல் சேல் மற்றும் சில்லறை மார்க்கெட் இது ரெண்டுமே இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடந்த சில ஆண்டுகளாகவே காய்கறி மற்றும் மளிகை பொருள் எல்லாத்தோடய விலையும் விலை உயர்வு தான் இருக்குது எதுவும் விலை வந்து குறையல அதே மாதிரி பொருளோடய தரமும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிகிட்டே தான் வருது நாளுக்கு நாள் அதுமட்டும் இல்லை ஆன்லைன் ஷாப்பிங் பற்றி ஆன்லைன் ஷாப்பிங் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நம்ம ஆர்டர் பண்ணுறோம் பொருள் நம்ம வீட்டுக்கே வந்துவிடுது இதனால் நமக்கு மேக்ஸிமம் டைம் சேவ் ஆகுது எனர்ஜி சேவ் ஆகுது அதுவும் இல்லாமல் ஒரு புது வித எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது ஆனால் இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா படித்தவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க மட்டும் தான் கையாள முடியும் அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம நேரில் போய்விட்டு வாங்கிற அளவுக்கு பொருளோடய குவாலிட்டி இருக்குமா பொருள் கரெக்டாக வீட்டுக்கு வருமா வந்தாலும் டேமேஜ் ஆகாமல் இருக்குமா அந்த மாதிரி பிரச்சினையெல்லாம் நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது